அஜ்மீர் பிரியாணிங்களா நாங்கள் நாண்வெஜ்ஜு தான் ஆன் ம ஆட்ரு பண்ணியிருந்தோங்க ஆமாம் நீங்கள் வந்து வெஜ்ஜு தான் அனுப்பிருக்கீங்க நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ஆர்டரு தரதை நீங்கள் எங்களுக்கு தந்துருப்பீங்லாட்டுருக்குங்க ஆமாங்க சரி ஓகேங்க இல்லைங்க இங்கே நாண்வெஜ் இல்லைங்க இதில் வந்து வெஜ்ஜு தான் இருக்குது ஆமாம் நீங்கள் வந்துகிட்டு நான் மாற்றி அனுப்பிருந்திங்லாட்ருக்குது நாங்கள் வெஜ்ஜு தான் ஆ ஆர்ட்ரு பண்ணலைங்க நாண்வெஜ் ஆட் பண்ணியிருந்தோம் ஆமாம் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு என்னென் சொல்கீறிங்களா அது வந்துட்டு இப்போ கொண்டு வந்து கொடுக்கறக்கே நீங்கள் ஒன்றை மணிநேரம் ஆக்கிட்டீங்க நான் ஒருமணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணதே நீங்கள் ஒன்றை மணிநேரம் ஆக்கிட்டீங்க கொஞ்சம் சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அனுப்ப பாருங்களேன் ஆமாங்கண்ணா சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அனுப்ப பாருங்க இத நாண்வெஜ்ஜு இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம்முல எப்படி இருந்தாலும் அந்த பேமண்ட்டுக்கு அப்படி இருக்கும் போது ரிட்டர்ன் பண்ணிடலாம்முல நாங்கள் அனுப்புல ஆமாங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போயிட்டு வரும்போது நீங்கள் அப்டி கொண்டு வந்துருங்க நாண்வெஜ்ஜு ஐட்டத்தை சரிங்களா ஏன்னால் வந்துட்டு நாங்கள் வெஜ்ஜு ஆட்ரு பண்ணவே இல்லை நாண்வெஜ்ஜு தான் ஆட்ரு பண்ணியிருந்தோம் நீங்க வரும் போது கொண்டு வந்துடுங்க சரிங்களா ஓகே தானே